எங்கள் வீட்டு பக்கத்தில் செடிகள் மரங்கள் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் அந்த செடி வளர்றதுக்கு செம்மண்ணு பூமியானது இருக்குது எங்கள் இடம் அதில் உயிர் பிடிச்சி நல்லா வளர்றதுக்காக செடி வைக்கிம் போதே மண ஆற்று மணலேயும் களிமண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதுப்போக மணல் தென்னங்கன்று இதெல்லாம் வைக்கிறப்போ வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வீணாக போகிறதுல எல்லாம் நம்ம செடிக்கு உரமா போடுவேன் மற்றும் ஆத் ஆற்றோரத்துல கழிக்கின்ற களிமண்ணை நானும் அதிகமாக உரமா சேர்ப்பேன் மேலும் நாங்கள் ஆட்டு பு புழுக்கைகளும் கே வேப்பை இல கொட்ட இதுகளையும் வேப்பை இல இதுகலேயும் உரமா சேர்க்கிறோம்